ஹலோ சொல்லுங்க நீங்கள் ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ இருக்குதுங்க நம்மக்கிட்டே ஆ நம்ம கடையில் எப்போவுமே ஃபிரெஷ்ஷாதாங்க இருக்கும் நாங்கள் காலையில் வாங்கினம்னா ஈவினிங் எல்லா காயும் முடிச்சுட்டு தாங்க போவோம் அடுத்த நாள் ஃபிரெஷ்ஷாக தான் வரும் எப்போவுமே நம்ம கடையை வந்து பக்கத்தில் கூட கேட்டுப் பாருங்கள் எப்போவுமே எங்கள் கடையில் வந்து ஃபிரெஷ்ஷாக தாங்க இருக்கும் ஆ கேரட் வந்து கிலோ ஐம்பது ருபா அடுத்து என்ன காய் சொன்னிங்க மறந்து கத்திரிக்காய் வந்து கிலோ அறுபது ரூபா உருளைக் கிழங்கு வந்து கிலோ எழுபது ரூவாங்க மா ஆ இப்போயே போட சொல்கிறிங்க நீங்கள் எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க ஆ சரிங்க இல்லை நாளைக்கு காலையில் கூட ஃபிரெஷ்ஷாக வரும் இல்லை இன்றைக்கே வாங்கிக்கிறீங்களா ஆ சரிங்க